இளைய தலைமுறையினரும் கலாச்சார நடைமுறைகளை கண்டிப்பாக பின்பற்றுகிறார்களா நமது கலாச்சார மதிப்புக்கள் மீதான பிடி தளர்ந்து வருவது பற்றிய கருத்து கலாச்சார நடைமுறைகள் இளையோர்களுக்கிடையே தளர்ந்து வருது அவங்க வந்து சரிவர அதை கடைபிடிக்க மாட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இளையோர் மட்டுமா அப்படின்னா அதுதான் கிடையாது இப்போ நம்ப தொடக்கத்துலருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பெற்றோராக இப்போ அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கிடையே காணப்படக்கூடிய ஒரு வித்தியாசம் அந்த காலத்துலையும் பெற்றோர் இருந்தாங்க அப்பா அவ்வளோ ஸ்டிட்டாக இருப்பார் அம்மா பாசமாக இருப்பாங்க அப்பாவுடைய கண்டிப்பு குச்சி எடுத்தாருனா கீழ வைக்கவே மாட்டார் அந்தளவுக்கு ரொம்ப பசங்க மேலே ரொம்ப கண்டிப்பு ஆனால் அதோட இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அன்பு இருக்கும் ஒரு அன்பு கலந்த கண்டிப்பு சரி நம்ம குலந்த எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாசமான கண்டிப்பு அப்பாக்கிட்ட இருக்கும் அம்மா வந்து பிள்ளைங்களையும் அப்பாவையும் தனித்தனியே போகவிடாமல் ஒரு கட்டி குடும்பத்தை கட்டி அணைக்கக்கூடிய அன்பு அவங்கக்கிட்ட இருக்கும் குலந்தைங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் ஒரு நாலஞ்சு குலந்தைங்க எந்த குடும்பத்துலையும் ஒரு மூன்று குலந்தைங்களுக்கு கம்மியாக இல்லாமல் குடும்பம் நிறைய பேர் நிறைய சகோதர சகோதரிகள் இருக்குறப்போ அவங்கவுங்கக்கிட்டையே ஒரு பாசமான பிணைப்பு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டுக் கொடுக்காம அந்த ஒரு பாசமான பிணைப்பு இருக் இருந்துருக்கு இப்பையும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச பெரியவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அண்ணன் தம்பிங்களை விட்டுக் கொடுத்தே பேசமாட்டாங்க என்ன ஆனாலும் எங்கள் அண்ணன் என் தம்பி அப்படிங்கிற உறவுமுறையை அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த காலத்தில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்கல் எஜுகேஷன் ஸோ இதெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவாகுது மக்கள் தொகை அதிகமாகுது அப்படின்னு பல காரணங்களால் குடும்பத்துக்கு ரெண்டு குலந்தைங்க இருக்கிற நிலம போய் இப்போ குடும்பத்துக்கு ஒரு குலந்த அதையும் மீறி இப்போ அதையும் தாண்டி நமக்கு நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்சப்ட் வந்து நம்ம மக்கள் மத்தியில் நிலவிட்டு வருது ஸோ அப்படி இருக்குறப்போ அந்த தனியாக வளர்ற குழந்த ஒரு அம்மா அப்பாக்கிட்டேந்து கிடைக்கக்கூடிய அந்த பாசம் மட்டும் அதுவும் அந்த பாசத்துக்கு அடிக்ட் ஆயிடும் அவங்களும் அந்த குலந்த மேலே அதீத பாசத்தை கொட்டி வளர்ப்பாங்க அது குலந்தைக்கு வந்து பா ஒரு ஒரு நேரம் பார்த்தா சில பாசம் அந்த குலந்தைகளுக்கு கிடைக்காமல் போறப்போ அதை வந்து வேறு இடத்தில் தேட ஆரம்பிச்சிக்கிறாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு கலாச்சாரமே அந்த இடத்துல மாறுது ஒரு பெற்றோர் குழந்தை ஒரு சகோதர சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு பாசப்பிணைப்பு அந்த இடத்துல இல்லாமல் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் குலந்தைங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இவங்க எல்லாருமே கையில் ஒரு ஃபோன்னு வச்சிவிட்டு அவங்க வந்து வேறு வேறு உலகத்தில் குலந்தைங்களும் பெற்றோரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ப உடைகள் உடைகள் பார்த்தோம் அப்படின்னா அப்போலாம் கதரில் தான் ஆண்கள் எல்லாம் ஒரு வேஷ்டி போட்டுருப்பாங்க ஒரு சட்டை போட்டுகிட்டு இருப்பாங்க பெண்கள் வந்து பருத்தியில ஒரு புடவ அது நஞ்சு கிழிஞ்சு போகற வரைக்கும் அது தான் ஒரு புடவ கொஞ்ச பெரிய பணக்காரவங்களாக இருந்தாங்கன்னா பட்டு எவ்வளோ தான் வந்து ஒரு உடைகள்க்கு பாக்குறப்போ இவ்வளோ தான் இருந்துச்சு குளிர்காலத்தில் கம்பளி இவ்வளோதான் யூஸ் பண்ணாங்க ஆனால் இப்போ பாலிஸ்டர் எவ்வளோ உடைகள் நிறைய கெமிக்கல்ஸ் அந்த பாலிஸ்டர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல்லந்து எடுக்கக்கூடிய பகுதி பொருள்கள் தான் அதுலந்து ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள்லந்து நிறைய உடைகள் தச்சு அக்ரிலீக் நம்ம யூஸ் பண்ணுற கம்பளிகளாக இருக்கட்டும் பாலித்தீன் துணிகளாக இருக்கட்டும் பைகளாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் பேப்பர்ஸாக இருக்கட்டும் பாலி காட்டன் தெரி காட்டன் ஸோ பலவகை எல்லா வகையான உடைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒடம்பில் இருக்கக்கூடிய வேர்வையை உறிஞ்சுறதும் இல்லை பத்தாததுக்கு இருக்கிற சூட்டெல்லாம் கிளப்பி விட்டுட்டு போது அவ்வளோவு அந்தமாதிரி உடைகளை வந்து இந்த காலத்தில் அணிஞ்சிகிட்டு இருக்காங்க பார்த்தா ஆண்களுக்கும் இளைஞர் பார்த்தோன்னா ஜீன்ஸ் மோகம் அவங்க அந்த ஜீன்ஸ் போடுறதுனால காற்றோட்டமே இருக்கறதில்லை பத்தாததுக்கு பெண்களும் இப்போ அந்த உடைகளை அணிய ஆரம்பிச்சிர்றாங்க ஒரு காற்றோட்டம் இல்லாத டைட்டான உடைகள் வந்து அவங்க போட்றப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய உடல்நிலை சீரழியப்படுது பெண்களுக்கு பல குழந்தை பிறப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது ஆனால் அதுதான் ஃபேஷன் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ இவங்களும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு கலாச்சார சீரழிவு நெக்ஸ்ட்டு இப்போ நடக்கிற திருமணங்களே பெரிய கலாச்சார சீரழிவு தான் அந்த காலத்தில் திருமணங்கள்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா தாய்மாமன் சித்தப்பா சித்தி உறவுமுறைகள் பெரியப்பா பெரியம்மா மாமா அத்தை எல்லா உறவுமுறைகளும் சேர்ந்து நடத்துறது பேர் தான் திருமணம் ஆனால் இப்போ நடக்கிற திருமணங்கள் அப்படி இருக்கா ங்கிறது பெரிய கேள்விக்குறி ஒரு எந்த வயசில் தான் திருமணம் செய்யணும் எந்த வயசில் தான் காதல் வயப்பட்ணும் அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாமல் குழந்தைங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இதில்லாம் பார்த்தா தன்னுடைய இணைகளை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க யார் நல்ல அழகாக ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கிறாங்களோ இல்லை யார் நல்ல அழகாக ஒரு நிறைய போஸ்ட்டு போடுறாங்களோ அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஹீரோ ஹீரோயின்ஸை யார் இமிட்டேட் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அப்புறம் அதுல காதல்வயப்பட்றாங்க முகம் பார்க்காமலே லவ் பண்ணுறாங்க முகம் பார்க்காமலே திருமணம் வரைக்கும் அவங்க என்ன வேலை செய்யறாங்க என்ன சம்பளம் நம்ப எதிர்காலத்தில் நம்ப குடும்பத்தை தே நடத்த தேவையான பக்குவமும் பொண்ணு பொருளோ அவங்ககிட்ட இருக்கா அவங்க வந்து அவங்களோட உறவுமுறைகளோட நல்லா இருக்காங்களா நாளைக்கு ஏதாவது ஒரு துயரம் வரப்ப இவங்கள தவிர நம்ம கைக்கு தூக்கிவிடுறத்துக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள வந்து அவங்க யோசிக்கிறதே இல்லை கண்மூடித்தனமான காதல் அப்படி சொல்றமாதிரி இப்போ திருமணங்கள் ரொம்ப சீக்கிரமாக நடக்குது சீக்கிரமாகவும் அந்த வாழ்க் முடிஞ்சிருது டிவோர்ஸில் முடியுது ஆனால் அந்த காலத்தில் அந்த பெண்ணை பார்க்க உறவுமுறைகள் வர்றப்போ அவ்வளோ விசாரிப்பாங்க பெண் எப்படி பையன் எப்படி அவங்க சொந்தக்காரவங்க எப்படி அம்மா அப்பா எப்படி நல்ல குணமாக நல்ல வேலை செய்றாப்புலையா பிற்காலத்தில் எங்கள் குழந்தைங்கள வச்சு நல்லா பார்த்துப்பாங்களா ஒரு அமைதியான பொண்ணா குடும்பத்தை நல்லா பொறுப்பாக நடத்தக்கூடிய பொண்ணாக படித்த பொண்ணாக பல காரணக் காரியங்களை வந்து அவங்க ஆராய்வாங்க அந்த என் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்குமே நடுவில் ஒரு மாதம் கிட்டத்தட்ட கேப் விடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த கேப்பில் யாருக்காவது ஏதாவது ஒரு குறைகள் இருக்கு அப்படின்னா அதை வந்து பெண் வீட்டாரிடமோ மாப்பிள்ளை வீட்டாரிடமோ இதை சொல்லி திருமணத்தை நிறுத்திவிட்லாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அந்த கேப்பே விடுறது ஆனால் இப்போ எல்லாம் இன்ஸ்டண்ட்டு இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறதுனால கல்யாணத்துக்கு முந்தின நாள் நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் கல்யாணம் ஸோ இதெலாம் வந்து மிகப்பெரிய கலாச்சார சீரழிவு தான் அடுத்தது திருவிழாக்கள் அந்த கால திருவிழா அப்படிங்கிறத விட அது வந்து குடும்பங்களுடைய சங்கமம் அப்படின்னு தான் சொல்லுறான் திருவிழா சந்தோ சந்தோஷங்களை விட நம்ப குடும்பம் உறவுமுறைகள் எல்லாம் ஒன்னாக கூடி எல்லாம் ஒன்னாக சேர்ந்து சமைச்சி சாப்பிட்டுட்டு தாத்தா பாட்டியோட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஒன்னாக சேர்ந்து இந்த குழந்தைக விளாட்றப்ப நம்ம உறவுமுறைகள் விளாட்றப்போ இல்லை பல்வேறு வகையான இந்த கலைநிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டிகள் அதில்லாம் நடைபெர்றப்போ எல்லாம் ஆர்வமோட பங்கேற்று அவங்கள என்கரேஜ் பண்ணி ஒன்னாக தேர் இழுத்து அந்தமாதிரி ஒரு திருவிழாக்கள் எல்லாம் இப்போ நடக்குதாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறி அப்போ எல்லாம் ஒரு ஒன்பது நாள்கள் ஏழு நாள்கள் திருவி நடந்த திருவிழாக்கள் எல்லாம் இப்போ மூணு நாளாச்சு ஒரு நாளாச்சு அப்படி குறுகிக்கிட்டே வருது அப்படி குறுகினா கூட மக்கள் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து திருவிழாக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி தான் கேட்டால் டைம் இல்லை ரொம்ப ஸ்பீடான லைஃப் எதை நோக்கி நம்ம ஸ்பீடாக ஒடிட்டுருக்கோம் பணம் மட்டும் கிடச்சிச்சின்னா எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா வாழ்க்கையில் நம்ப குழந்தைங்களுக்கு நம்ப பிற்காலத்தில் என்ன சொல்லிக் கொடுக்கப் போகறோம் எது உண்மையாக சந்தோஷம் காசு சம்பாதிக்கிறது தான் சந்தோஷமாக இல்லை நம்ம சொந்தபந்தங்களோட சேர்ந்து பழகுறது ஒருத்தவங்களுக்கு ஒரு கஸ்டங்களில் கை தூக்கிவிடுறது அது சந்தோஷமாக நமக்குத் துணையா இருப்பாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வுகளை தோற்றுவிக்கிறது முக்கியமாக அப்படிங்கிற எந்தவொரு புரிதலும் இல்லாமல் நம்ப கலாச்சாரம்னு சொல்லிவிட்டு பெரிய வார்த்தை சொல்லி அதை எக்ஸ்ப்ளைன் பண்ணாமல் சாதாரண இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உறவுமுறையோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தாலே நம்மளோடைய கலாச்சார வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இது எல்லாத்திற்கும் ஒரு முதன் நம்ப கலாச்சார சீரழிவிற்கு ஒரு முதன்மையான காரணம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ப கையில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் தான் எப்போ அந்த செல்ஃபோன் பயன்பாடு வர ஆரம்பிச்சிச்சோ அப்பையிலேந்தே தாத்தா பாட்டிங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு அவங்க கதை சொல்லிக் கேட்கக்கூடிய அந்த தெளிவு அந்த குழந்தைகளுக்கான புரிதல் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்க விஷயங்கள் மட்டும் இல்லாமல் அவங்க பாசத்தோட சொல்லிக் கொடுக்குற அந்த உணர்வு அது எதுவுமே இல்லை குலந்தைகள் ஃபுல்லாக ஃபோன்ல அடிக்ட் ஆயிட்றாங்க பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் குழந்தைங்கள் ஒரு பக்கமாக ஆளாளுக்கு இப்போ ஒரு ஒரு பக்கம் ஃபோன் யூஸ் பண்ணுறது தான் மிகப்பெரிய கலாச்சார சீ சீரழிவு ஸோ வளரும் காலத்துக்கேற்ற மாதிரி நம்ப மொபைல்ஃபோனில் அறிவை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் நம்ப பெரியவங்களுக்கும் நம்ப தாத்தா பாட்டிகளுக்கும் இது இடையில இருக்கக்கூடிய அந்த உறவுமுறைகளை நம்ப வளர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இனிமேல் அதை கடைபிடிக்கப் பார்ப்போம்